ஆ ஆமாம்ங்க எங்க வெப்படையில திருச்சங்கோடு ரோடு போகற இடத்துல முன்னாடியே அந்த முக்குலையே இருக்குதுங்க எங்கள் கடை என்ன வேணுங்க என்னென்ன காய் வேணும் முருங்கக்காய் வந்து இப்போ ரெண்டு முருங்கக்காய் வாங்குனீங்கன்னா இன்னக்கு இருபதுருவா போடணுங்க இருபதுருவாங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பதுருவாங்க வெண்டக்காயும் முப்பதுருவாங்க ஒரு கிலோ சொரக்காய் வந்து இன்னக்கு பாஞ்சிரூவாக்கி கொடுக்குறோங்க அல்லா கடைலையும் இருபருவாக்கி கொடுக்குறாங்க நாங்களும் கம்மியாக தாங்க கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கிங்க தரம் நல்லாருக்கும் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பிடிச்சிது நீங்கள் எடுத்துக்கலாங்க காயெல்லாம் சூப்பரான காயாக இருக்குங்க அவரக்காய் இருபத்தஞ்சிருவாங்க கிலோ பச்சைப்பட்டாணி பாக்கெட் பத்துரூவாங்க ஆ பச்சை காய் தாங்க பாக்கெட்டில் இருக்குறதை தான் சொல்லுறேங்க பச்சை காய் தான் இப்போ தான் காலையில் தான் சரக்கு வந்துது கட்டி வச்சுருக்குறோம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் பாக்கெட் பத்துரூவாங்க உருளைக்கெழங்கு முப்பதுருவாங்க தக்காளி நாற்பதுருவாக்கி விற்கிதுங்க ஒரு கிலோ முள்ளங்கி இருபதுருவாங்க கிலோ ஆ பச்சை மிளவாலாம் நாங்களாம் இப்போ ஓ பத்துரூவாக்கி அஞ்சுருவாக்கி தரறதில்லீங்க அரை கிலோ வாங்கிக்கலாம் அப்படி தாங்க தரோங்க கிலோ அரை கிலோ ஒரு கிலோ இப்படி தாங்க தரோம் ஆ நீங்கள் வாங்க காய் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கீரை பூசிணிக்காய் இருக்குது எல்லா காயும் இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கொத்த ம் கொ கொத்தவரங்காய் இருபத்தஞ்சிருவாங்க கிலோ ஆ ஆமாம்ங்க எல்லா காயுமே இருக்குது

ஆ சரிங்க வாங்க வாங்க